எங்கூர்ல இருக்க மருத்துவர் நர்ஸ்லாம் வந்து என்ன சவாலை எதிர்பார்க்க எதிர்க்கொள்கிறாங்க அப்படின்னா நிறையா வந்து அவங்க மருத்துவசேவை கொடுக்குறதுக்கு தேவையான பொருள் நிறையா வந்து இருக்காது அதுக்கு தேவையான இட ஃபெசிலிட்டிஸ் இருக்காது அதுக்கப்பறம் இதுதான் அவங்க ம மருந்து அவங்க எதிர்ப்பாக்கிற மருந்து இருக்காது அவ்வளோ காஸ்லியான மருந்து வந்து அரசு வந்து கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் அதை மருந்தை உபயோகிக்கிற தேவையான சூழ்நிலையும் அங்கே இருக்காது அது குளிர்பத குளிரான இடத்துல வைக்கணும்னா அதுக்கு தேவையான எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்காது வேற என்ன இருக்காது ஹாஸ்பிட்டல்ல இருக்காது வேற என்னன்னா இதான் மோஸ்ட்டாக வந்து மருத்துவர்கள் சந்திக்கிறாங்க வேற என்ன சவால்ன்னால் பேஷண்ட்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறது இந்த சவால்லாம் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்வின்றதே வந்து ஒரு மூலதனந்தான் கல்வியால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது கல்வியால் வந்து எப்படி பிரச்சனை வரும்னா மக்களோட அறிவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதைப்பத்தின்ன கல்வியறிவு கம்மியாக இருக்க மக்கள்ன்னால் அது சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் வேற என்னான்னன்னா வந்து அதுதான் அந்த மருத்துவமனைக்கு தேவையான மாத்திரைகள் அது வைக்கிறதுக்கு தேவையான இடம் அது செயல்படுத்துறதுக்கான எந்த ஒரு வசதியும் வந்து மருத்துவமனையில் இருக்காது இதனாலதான் வந்து அவங்க வேறு மருத்துவமனைக்கு வந்து அடிக்கடி வந்து ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க ஏன்னா அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்காது டக்குன்னு ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப முடியாமல் போய்ட்டாங்கன்னா அவங்கள உடனே வந்து செக்யூர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது அது அந்த ஒரு காரணந்தான் வந்து மருத்துவருக்கு வந்து ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது